நான் பார்த்த டிராக்டர் வகைகள் கம்பெனி மகேந்திரா ஸ்வராஜ் மஸ்தா ஜான் டீர் ஏர் ஓட்டுறதுக்கு கலவை பெருக்கிறதுக்கு சாடை வி சாடை ஓட்டுறதுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுறது மா தென்னந்தோப்பு இருக்கு மாங்காய் ஏற்ற சொல்வதற்கு மருந்து மாங்காய் மருந்து அடிக்கிறதுக்கு மற்ற மணல் அளவு கலவை பெருக்கத்துக்கு அப்புறம் பெ பாறை காரம் பாறை உடைக்கிறதுக்கு தேவைப்படுது ஏர் ஓட்டுறதுக்கு மாங்காய் லோடு இருந்தால் மாங்காய் லோடு அடிக்கலாம் எங்களுக்கு தேவைப்படுற மாங்காய் லோடு ஏற்றச் செல்லலாம் அப்புறம் பார்த்தாக்கா மருந்து நெல் அறுக்கறத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் எல்லா வி வகையிலும் எங்களுக்கு தேவைப்படுது ஆகையால் ரொம்பவும் எ எப்படியும் வேறுபடுகிறது என்று முறையில் செயல்பட செயல்படலாம் என்று யோசிக்கிறோம்